எழுதும் எழுத்து எழுதுதல் என்பது நம் மனதுல வந்து உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஒரு மொ ஒரு ஒரு விதமான ஒரு இதுதான் ஒரு முறை தான் அதை நான் அதனை நம்ம வந்து பென்லேயும் எழுதலாம் இல்லைன்னா லேப்டாப் இல்லை தொலைபேசி போன்றவற்றில் தட்டச்சு செய்வதாக என்ற கே அதை வச்சு எழுதலாம் லேப்டாப் கம்ப்யூட்டரு இது இதெல்லாம் பயன்படுத்தியும் எழுதலாம் ஆனால் என்னை கேட்டால் என்னை கேட்டால் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது அவங்கவுங்க சௌகரியமும் அதில் அடங்கியிருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் இன்னும் போகப் போனால் சற்று கொஞ்ச வயசானவங்க சற்று வயதானவங்கள் கூட முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் அவங்கள்லாம் வந்துட்டு எழுத பயன்படுத்துகிறது வந்து ஏ பென்னாலேயே தான் பென்னை தான் பயன்படுத்தி எழுதணும்னு ரொம்ப விரும்புகிறாங்க அது எதனாலன்னு சொன்னால் அவங்க அதிலேயே வந்துட்டு அந்த பழக்கத்துக்கே அவங்க வந்துட்டு பழகிட்டாங்கள் ஸோ அவங்கனால வந்து அந்த இப்போது இருக்கிற தான் புதுப் புது டெக்னாலஜிக்கு அவங்கனால அதை அவங்கனால அது இது பண்ணிக்க முடியலை அது கூட வந்துட்டு அவங்கனால பயணிக்க முடியல அதனால் அவங்க வந்து பென்னில் பென்னால் வந்து ஒரு பேப்பர்லையோ அதில் எழுத தான் அவங்களும் ஆசைப்பட்றாங்க ஆனால் என்ன தனி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு கேட்டீங்கன்னால் டைப்ஸ் செய்வது தான் டைப் பண்ணி அனுப்புகிறாங்கள்ல அதுதான் நான் வந்துட்டு விரும்புகிறேன் இதனால என்னென்னா வேலை சீக்கிரமாக முடியும் இப்போ எதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் தவறுகள் ஏதாவது அதில் நடந்துடுச்சின்னால் எதாவது தவறுகள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால அழிச்சிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு நம்மளால வந்து திரும்பவும் வந்து அதில் டை அதில் மாற்றி அடிக்க முடியும் இதே நம்ம பேனாவில எழுதுனோம்னா புதுப் பக்கத்தை தான் புதுப் புது பக்கம் புதுப் புது பேப்பரை தான் எடுக்கணுமே ஒழிய இவ் பேப்பருக்கு கூட வந்துட்டு இப்போது நீங்கள் ரொம்ப பயன்படுத்தக்கூடாது மரங்கள் அழியுது எல்லாம் சொல்கிறாங்க அதனால் நமக்கு வந்து இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு டைப் பண்ணி அனுப்புகிறது மிகவும் சிறந்தது நான் கருதுகிறேன் இன்னொரு முற என்ன சொல்லலாம்னா சுருக்கெழுத்துகள் இப்போ ஷார்ட்டாண்ட் சொல்லுவாங்கள் சுருக்கெழுத்து அது போ அதையும் வந்துட்டு பயன் அதையும் நம்ம பயன்படுத்திக் கொண்டால் இப்போது இருக்கிற அந்த இதில் வந்து சுருக்கெழுத்தையும் பயன்படுத்தி அமர்த்திக் கொண்டால் நாம சொல்லச் சொல்ல அவருக்கு அது என்னென்னா நம்ம சொல்லச் சொல்ல அவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதை வந்துட்டு கம் கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ணலாம் ஸோ அதுவுமே ஒரு முறையான அது வந்து நம்ம பேனாவால் தான் எழுதி அந்த சுருக்கெழுத்த வந்து நம்ம பேனாவில சுருக்காக எழுதிக்கலாம் இப்போது நம்ம வந்துட்டு ரொம்ப பெருசாக பெரிய இதுவாக எழுதுகிறதுக்கு பதிலாக அதை சுருக்கெழுத்தா எழுதி அதை வந்துட்டு நம்ம தட்டச்சு ஆர் அல்லது கம்ப்யூட்டர் அதில் வந்துட்டு கோ தட்ட டைப் பண்ணலாம் அது பண்ணுறதுனால என்னென்னா அதுலேயுமே வந்துட்டு எதாது தவறுகள் நம்ம செஞ்சிவிட்டோம் அப்படின்னா திருத்திக்கலாம் அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய வேலையும் சீக்கிரமாக முடியுது ஆனால் இப்போது இருக்க தற்போதுள்ள தொழில்நுட்பம் முன்னேற்றத்தில் வந்து நாம் பேசுவதை அப்படியே வந்துட்டு கம்ப்யூட்டர்ல வந்து எழுதிக் கொண்டு வரும் வசதியும் இப்போது வந்துடுச்சு இப்போது நம்ம சொல்ல சொல்ல அது வந்து டைப் பண்ணுற வசதியும் வந்துடுச்சு கம்ப்யூட்டர்ல ஏன் நம்மளுடைய தொல கைப்பேசியில கூட அந்த அதோடைய இது வந்துடுச்சு இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இது வந்து நேரத்தையும் அப்புறம் நம்மளால் வந்துட்டு எதையும் உடனே திருத்திக்க முடிகிறது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் நேரத்தை வந்து ரொம்ப இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா இது ரொம்ப நேரத்தை மிச்சப்படுத்தி அதிகப்படியான எண்ணங்களை வரி வடிவில் கொண்டு வர உதவுகிறது என்று சொல்லலாம்